ஆ சொல்லுங்கள் யார் பேசுறீங்க ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஓகே உங்கள் உங்கள் நேம் அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க எந்த பிரச்சனையும் இருக்காது எல்லாம் ஃபெசிலிட்டியுமே இருக்கு நீங்கள் வந்து இப்போ சரண்யா எந்த பிளேஸ் என்ன எந்த இடத்துலேருந்து பேசுறீங்க ஓகே எத்தனை பேர்ம்மா வரீங்க ஃபேமிலி ஒரு ஃபேமிலி தானா எத்தனை பேர் நாலு பேர் எத்தனை ரூமுங்க ஒரு ரூம் போதுமா இல்லை ரெண்டு ஓகே சரிங்க இப்போ வந்து சிங்கிள் பெட்ரூமும் இருக்கு டபுள் பெட்ரூமும் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஏசி ரூம் வேணுமா இல்லை நான் ஏசி ரூம் வேணுமாங்க ஏசி ரூம் ஓகே ஃபு ஃபுட்லாம் இங்கேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெஜ் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் வெஜ் வேணும்னாலும் நீங்களே ஆர்டர் பண்ணிக்கலாம்

ரேட்லாம் ஒன்றும் இங்கே சொல்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட்டபுலாக தான் இருக்கும் நீங்கள் வாங்க பேசிக்கலாம் ரேட்டை பற்றிலாம் இப்போ நீங்கள் எத்தனை நாள் தங்கணும்ன்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் த்ரீ டேஸ் த்ரீ டேஸ்ன்னா அப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இப்போ நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு தனியாக அதுக்கு வந்து நீங்கள் தனியாக பே பண்ணனும் ரூம் வாடகை தனியாக இருக்கும் அந்த மாதிரி தான் வரும் இப்போ வாடகைன்னா இப்போ சிங்கிள் பெட்ரூம்னா ஒரு நாளைக்கு ஒரு டூ தௌசண்ட் அந்த மாதிரி ஆகும் டபுள் பெட்ரூம்ன்னா அது வந்து டூ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி இல்லை த்ரீ டேஸ்க்குலாம் இல்லை ஒன் டேக்கு ஒரு டூ தௌசண்ட் ஆகுங்க டபுள் பெட்ரூமுக்கு ஆ எல்லா ஃபெசிலிட்டி இருக்கு ஹீட் ஹீட்டர்ஸ் இருக்கு அதில் சுடுதண்ணி எல்லாம் வரும் நீங்கள் ஹீட்டர் இருக்கு எல்லாமே இருக்கு ஏசி தான் எல்லாமே பெட்ரூம் எல்லாமே நல் ஏசி ரூமும் இருக்கு நான் ஏசியும் இருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ அதை பார்த்து நீங்களே புக் பண்ணிக்கலாம் அது பாத்ரூம் பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் நீட்டாக கிளீனாக இருக்கும் தண்ணி வந்து வாட்டர் ப்ராப்லம்லாம் எதுவும் கிடையாது வாட்டர்லாம் வந்து நீங்கள் எந்த அதில் எந்த ப்ராபலமும் இருக்காது எல்லா வசதியும் இருக்கு சரிங்க நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும்ங்க ஐடி ப்ரூஃவ்க்கு அதான் ஆதார் கார்டு ஒரிஜினல் அது கண்டிப்பாக வேணும் இப்போ பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி ஆன்லைன்லைவா இல்லை கேஷாகப் பே ஒகேங்க இப்போ நீங்கள் வாங்க வந்து பேசிக்கலாம் ரூம் வாடகை சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரேட் பேசிக்கலாம் வாங்க எல்லாம் வசதியுமே இருக்கு எதுவும் எந்த குறையும் இருக்காது நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க் யூ